வெல்கம் சார் ஆ என் என் எ ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ நீங்கள் என்னென்ன வேணும்ன்னு சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ம் வா என்கூட வாங்க ம் ஆ இங்கே பாருங்கள் சார் எல்லாமே ஹை குவாலிட்டி நல்ல ஆ இது சார் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் எ எது வேணுமோ அது எடுத்துக்கோங்க சார் ஆ இருக்கு சார் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் கேட்குற விலைல இருக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்லையும் இருக்கு க்ளாஸ்லையும் இருக்கு சில்வர் எல்லாத்துலயுமே இருக்கு சார் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் சார் யெஸ் சார் ஓகே சார் ஆ ஓகே சார்

ஓகே சார் எல்லாமே பேக் பண்ணியா சார் இது தவிர வேறு எதாவது வேணுமா சார் மளிகை பொருள் எல்லாம் விற்கிறோம் சார் ஆ ஓகே சார் வாங்க சார் ஆ இங்கே பாருங்கள் சார் எல்லா ஃபிராண்டட் ஜங்க் ஃபுட்டும் இருக்கு சார் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஆ ஓகே சார் ஆ ஆ இருக்கு சார் எல்லாமே ஆ இது ஒன் ஃபிஃப்டி சார் இப்போ தான் புதுசாக வந்து இறங்கி இருக்கு சார் எல்லாமே ம் ஆ ஆ ஆ ஓகே சார் நீங்கள் ஜி பே பண்ணுறிங்களா இல்லை கார்ட் பேமெண்ட் பண்றி ஆ ஓகே சார் நீங்கள் அங்கே போங்க அங்கே தேங்க் யூ சார்